எங்கள் வீட்டில் நாலு பசு மாடு இருக்குதுங்க பால் மாடு தான் அது இந்த வெய்யல் காலத்திலேலாம் வந்துடுச்சினால் ரொம்ப மாடு அந்த ஜொல்லா ஊத்திட்ருக்கற மாதிரி இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவோனால் அந்த பழம் மந்த வாழைப்பளோம் நாங்கள் ஓ வாரத்தில் ஒரு மூணு நாலு தடவைனாச்சும் கொடுத்துடுவோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் மும்மூணு பழனாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் ஏன்னால் அந்த சூடு தணியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துடுவோம் அப்புறோம் மாடு வந்து இந்த மழை காலத்தில் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த சேற்றுல அந்த ஏனா கட்டி எங்கே மாற்றி கட்டுத்தரையில் மாற்றி கட்டினாலும் கால் வீங்கிக்கும் ஏன்னால் அந்த ஈரத்தில் நிற்கிறதுனால அது மழை காலம்லாம் வந்துட்டால் ஈரமாக தான் இருக்கும் கட்டுத்தரையை மாற்றி மாற்றி கட்டினாலே ஏன்னால் அது ஒண்ணுக்குடவும் சாணி போடவும் இதெல்லாம் பண்ணாலே ஈரமாக தான் இருக்கும் மழை பேஞ்சு ஈரமாக இருக்கும் அதனால வந்து இந்த ஈ தொல்லை கொசு தொல்லைலாம் அதிகமாக இருந்து காலெலாம் அரிச்சிடும் அதுக்கு என்ன பண்ணுவோனால் அது ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்திச்சு தான் ஆகணும் இந்த மழை காலம் வந்துட்டால் அதுக்கு மாட்டு டாக்டரை வர சொல்லி அவரு கொண்டாந்து மருந்து போடுவார் மருந்து கொண்டாந்து போடணுனு சொல்லி அதை போடுவார் நாங்கள் அவர் கொண்ணா வந்து வந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்தால் கூட அந்த புண் நல்லாகாது ஏன்னால் இந்த மழை காலம் முடிகிற வரையிலுமே எங்களுக்கு அது சிரமம்தான் மாட்டுக்கும் சிரமம்தான் அது ஒரு சிரமத்தை நாங்கள் சந்திச்சாகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் மாடு வந்துட்டு எதுக்கு சாப்பிட மாட்டிங்கிது என்னனே தெரியாத இருக்கும் ஒவ்வொரு டைமு அதுக்கும் மாட்டு டாக்டரை தான் நாங்கள் அணுகுவோம் மாட்டு டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு அஜீரணம் வயிரு உப்புசமா இருக்குனு சொல்லிட்டு மருந்து ஊற்றுவாரு வாய் திறந்து மருந்து ஊற்றுவாரு மாட்டுக்கு வாயில் அதுக்கும் நாங்கள் மாட்டு டாக்டரை தான் ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சினையை நாங்கள் மாட்டை வெச்சுட்டு நாங்கள் சந்திச்சிட்டு தாங்க இருக்கிறோம்